விவசாயத்திற்கு பயன்படும் மொத ஆரம்பக் காலத்தில் பயன்படுத்தினது என்ன அப்டின்னா மொத ஏர் மாடு ஏர் கலப்பை அன்றைக்கிலாம் வந்து கலப்பை தான் உழவு அதில் தான் ஆரம்பத்தில் உழவுன்னு ஓட்டி உழவோட்டி விவசாயம் பண்ணிணது அப்டின்னா ஏர் மாடு ஏர் மாடு அப்டின்னா என்னான்னால் நம்ம நாட்டு மாடு காங்கேயம் அந்த மாடுகளை கூட்டி கலப்பை பூட்டி உழவோட்டி அதில் பயிரிட்டு வெள்ளாமை செய்வாங்க என்ன அந்த மகசூல் அன்றைக்கி காலத்தில் பார்த்தோம்னா அதுதான் மகசூல் அவங்க எடுக்கிறது இன்றைக்கி பார்த்த அப்டின்னா டிராக்டர் இந்த காலத்து இது டிராக்டரில் இன்றைக்கி பல்வேறுமாதிரி வந்துடுச்சு இன்றைக்கி அப்படி என்ன செடி இருக்குது இன்றைக்கி அன்றைக்கி எல்லாம் பார்த்தோம்னா செடியை வந்து ஒரு செடிக்கு மண் அடைக்கணுன்னால் மம்முடில வெட்டி போடுவோம் இன்றைக்கி அதெல்லாம் தேவையில்லை அப்படியே டிராக்டர் ஓடுது அதுக்கடியில் மண்ணு அணைச்சுடுது இப்போது உழவு ஓட்டுறது என்ன அப்டின்னா கரும்புக்கும் நெல் தனியாக மழை காலத்தில் எப்பிடியும் ஆனிப்பட்டம் நெல் விதைப்போம் மேப்பு போட்டு போட்டு அதுக்கு நடவு போடுவோம் அந்த டயத்தில் பார்த்தோம் அப்டின்னா கேஜ்வீல் உழவு அது கேஜில் போட்டு ஓட்டி அங்கெல்லாம் எங்கே கேஜ்வீல் இன்றைக்கி கலப்பை தான் கேஜ்வீல் இன்றைக்கி கேஜ்வீல் போட்டு ஓட்டி அந்த கேஜ் உழவு வந்து ரெண்டு ஓட்டு ஓட்டுவோம் ரெண்டு வாட்டி கேஜ்வீல்ல ஓட்டிவுட்டு பழையபடிக்கு அது புல்லு கில்லுலாம் அழுகவிட்டு அதுக்கப்புறம் அந்த நாற்றை பிடிங்கி ஒரு நாலு நாள் விட்டு தண்ணியை கொஞ்சம் விட்டு பழையபடி தண்ணிவிட்டு அடிப்போம் இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாமே நடந்துக்கு இருக்குது என்ன இன்றைக்கி அதே டிராக்டரு இன்றைக்கி மினி டிராக்டரு டில்லரு இந்தமாதிரி பலமாதிரியான இன்றைக்கி இயந்திரம் வந்திடுச்சி பாறை கட்டுறதுலேருந்து நம்ம பாறை இன்றைக்கி மம்டியே தொட தேவையில்ல மண்வெட்டி வந்து கையில் பிடிக்க தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக உழவு ஓட்டி தண்ணியை மட்டும் எடுத்துவிட்டு கட்டினா போதும் அந்தளவுக்கு இன்றைக்கி வந்துடுச்சு எல்லாத்தையுமே களை எடுக்கிறதுக்கு முதக்கொண்டு மிஷின் வந்திடுச்சி என்ன இன்றைக்கி காலத்தில் இதெல்லாம் பார்த்தா கேஜ்வீல் அடுத்த உழவு ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக சோள பயிறு இந்தமாதிரி விதைக்கிறதுக்கு வந்து கொக்கி போதும் கொக்கியில் வெதைப்போம் ஆனால் அன்றைக்கி மாட்டோடு தான் இன்றைக்கி கொக்கி அப்படிம்போம் அதில் வெதைப்போம் அதை விட்டா ரோட்ரி அதை போட்டு அடிச்சு விடுவோம் இன்றைக்கி பார்த்தோம்னா பழையபடிக்கி இந்த சோளம் நடவு இந்தமாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏலு கலப்பையில் ஓட்டுவோம் மக்கா சோளம் நடவு அதுக்கெல்லாம் வந்து ஏலு கலப்பை கரும்புக்கெல்லாம் போடுறப்பன்னா பட்டயம் போடணும் பெரிசா பெரும் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து அஞ்சு கலப்பை ஏலு கலப்பைன்ற பார்த்தீங்களா அதான் வந்து மாட்டு கலப்பைம்பாங்க அதனால் தான் இப்போ அதே இதில் அதுக்கு அடுத்தபடியா பெரிசு சட்டி இது அஞ்சு கலப்பை அந்தளவுக்கு இன்றைக்கி வந்திடுச்சி அதே இது வந்து எல்லா பயிருக்குமே வந்து எப்டின்னா போக போக போக சிறுசா இருக்கும் செடி வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணு அணைச்சு மண்ணை நம்ம கொடுத்து செடிய ஊக்குவிச்சு வந்து கொண்டு வருவோம் இன்றைக்கி அப்படிலாம் இல்லை அப்படியே செடியை போடறோம் செடியை நடுவோம் நட்டு வருதா ஒரு லிமிட்டுக்கு மேலே வருதா உரம் வச்சு ஆட்டோமேட்டிக் பெருசாயிடும் பெரிசான பின்னாடி அப்படியே நம்ம டில்லரு இந்த இன்றைக்கி வண்டி வண்டி தான் வந்திடுச்சே பாட்டு அப்படியே கரைய ஓட்டி மண் அணைச்சி விட்டுறது பருத்தியில் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நடவு போட்டு அது ஏலு கலப்பையில் அஞ்சு கலப்பையில் ஓட்டி நட்டு பழையபடிக்கு ஆட்டோமேட்டிக்கு மண்ணு நடவு கொடுத்துறது